இப்போ நான் ஒரு இடத்துல ஓடுறேன்னா நான் மட்டும்தான் தனியாக போவேன் ஏன்னு கேட்டீங்கன்னால் இப்போ பயிற்சி எடுக்கும்போது நான் மட்டும் தனியாக ஓடினா தான் எனக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும் கூட்டமாக ஓடுனோம்னா அது சரிப்பட்டு வராது இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் கும்பலாக ஓடக்கூடாதுன்னா ஒருத்தரை ஒருத்தர் இடிச்சுக்குவோம் ஒருத்தர் முன்னாடி போகிறாருன்னு நம்ப வேகமாக ஓடுவோம் ஒரு இடத்துல ஓடுறோம்னால் அந்த விளையாட்டுலைனா எல்லாமே ஒன்றா ஓடலாம் பயிற்சி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தான் ஓடணும் அப்போதான் ஒரு இது வரும் எல்லாம் ஒன்றா ஓடும்போது எல்லாத்தையும் ஒன்னா முன்னா இடிச்சுக்குவோம் அதுனால வந்து சின்ன சின்ன காயம் ஏற்படும் இபபோ தனியாக ஓடினோம்னா நம்ப பாட்டுக்கு ஓடிகிட்டே இருக்கலாம் ஒரு டயம் வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு போகலாம் வரலாம் இப்போது அதனால தனியாக ஓடிட்டோம்னால் பிரச்சினை இல்லை இப்போ ஒருத்தர் ஒன்னா ஓடினோம்னா அவர் முன்னாடி போறாருன்னு நம்ப வேகமா ஓடுவோம் நம்ம முன்னாடி போகிறோன்னா இன்னோருத்தர் வேகமாக ஓடுவாங்க அதனாலே நம்ப தனியாக ஓடிட்டோம்னால் பிரச்சினையே இருக்குது யாருக்கும் பிரச்சினை இருக்காது அவருக்கும் இருக்காது நமக்கும் இருக்காது அதனால தனியாக ஓடிட்டோம்னா எந்த தொந்தரவும் இல்லை